எனக்கு வந்து முன்பே வா சாங் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சூரியா ரொம்ப ஹேண்ட்சம்மாக இருப்பார் அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் நான் அடிக்கடி என்னோடய க என்னோடய பிளேலிஸ்ட்லியே பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக இருக்கிற பாட்டே அது தான் ஏன்னால் அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏதாவுது ஃபீலிங்காக இருந்தால் கூட ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ்ஸு அது எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறோம் ஒர்க்கு அதிகமாக இருக்கும்போது ஐயோ எப்பட்றா பண்ணுறது எப்படா முடிக்கறது அப்படி வந்துட்டு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி சாங்கெலாம் கேட்டால் ரொம்ப ஃப்ரீயாக சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும்